எங்களுக்கு பிடித்த சுற்றுலாத்தலம் வத்தல் மலை ஏற்காடு தர்மபுரியில் இருக்கிற ஒகேனக்கல் மாதத்துக்கு ஒரு முறை ஒகேனக்கல் போவோம் குடும்பத்தோடு போவோம் பேர பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து போகும்போது மீன் சாப்பாட்டுக்கெலாம் மீன் அதில் உள்ள குழம்பெல்லாம் சொல்லிவிட்டு போயிடுவோம் போய் குளித்துட்டு வந்து பசிக்கிதுனால் சாப்பிட்டு அது பின்னாடி போயிட்டு பார்க்கு முதல பண்ணை இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாண்டுட்டு பிள்ளைங்கெல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு முறை குளித்துட்டு அப்புறம் வீடு வந்துடுவோம் அடுத்தபடியாக வத்தல் மலைக்கு போவோம் அங்கே போ அங்கே போனால் கோயில்கள் இருக்கும் அருவி இருக்குது போனால் கார் வச்சுன்னு போயிட்டு அங்கே அங்கேயே ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அங்கே போவோம் போயிட்டு பார்த்துட்டு இயற்கையான மரங்கள் அதில் இயற்கைகளை ரசித்து பார்த்துட்டு சாயந்தரமா வீடு வந்து சேர்ந்துருவோம்